ஹலோ யார் ஜானா ஆ வண்டி இருக்குதாங்க சரி சரி அன்னக்கு ஒரு ட்ரைவரை அனுப்சியிருந்திகள்லோ ஆ ஆ ஆமாம் ஆமாம் அந்த பையன் வந்து வண்டி நல்லா ஓடிகிட்டு போனாப்புடி சொன்ன டைம் போயிவிட்டு வண்டி போனதாகவே தெரியிலை நல்லாயிருந்துது ஆமாம் மறுபடி வந்து வண்டி எனக்கு வேணும் ஆ ஆ அதான் அதே ஊருக்கு தான் போகறது அதே ஊருக்கு தான் ஆனால் திங்கக்கிழம ஆ போலாமுல்லோ வண்டியை அனுப்சிவிட்ருவிலோ ஆ சரி பார்த்து நல்லா மறுபடி அதே ட்ரைவரை அனுப்சிவிடு ஆ சரி சரி சரி சரி வாச்சிர்ட்டா ஆ சரி